சொல்லுங்கள் அன்பு பார்மசி சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன ஓகேங்க உங்களுக்கு என்ன தொந்தரவு எத்தனை நாளாக இருக்குங்க இந்த தொந்தரவு சரிங்க கை கால் வலி மட்டும்தான் இருக்குங்களா இல்லை காய்ச்சல் சளி அந்தமாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா ஒரு ரெண்டு நாள் இந்தமாதிரி தொந்தரவு இருக்குங்களா ரெண்டு நாளாக இருக்குங்களா சரிங்க நீங்கள் வேறு ப்ரெஸ்ஸர் மாத்திரை ஆர் சுகர் மாத்திரை அந்தமாதிரி ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா அதுமாதிரி எந்த தொந்தரவும் உங்களுக்கு இல்லைல சரிங்க இப்போ உங்களுக்கு சளி கை கால் வலி அந்தமாதிரி ரெண்டு தொந்தரவு இருக்கு சரிங்க சரிங்க பக்கத்தில் ஏதாவது டாக்டர் ஏதாவது போய் பார்த்தீங்களா இந்தமாதிரி ரெண்டு நாளாக சளி தொந்தரவு இருக்கு அப்படிங்குறதுக்காக என்ன சொன்னாங்க டாக்டர் எதனால் சரிங்க ஓகேங்க சரிங்க இப்போ கிளைமேட் வந்து மாறி மாறி தான் இருக்கு கா பார்த்தீங்கனா மழை பெய்யுது வெயில் அடிக்குது அந்தமாதிரி கிளைமேட் வந்து இப்படி இருக்குங்காட்டி இந்தமாரி சீசன் டைம்மில் பீவர் சளி காய்ச்சல் அந்தமாதிரி எதுவும் வரும் சரிங்களா ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு மூணு நாளைக்கு தொடர்ந்து இந்த பீவர் சளி இருந்துச்சுன்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கிட்ட போய் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்து ரிப்போர்ட்டை காட்டி அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன தொந்தரவு இருக்கு அப்படிங்குறதை பற்றி டாக்டர் சொல்லுவாங்க நம்மளுக்கு அதற்கப்புறம் நீங்கள் டாக்டர் கிட்ட மருந்து சீட்டில் எழுதி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம மெடிக்கலில் வந்து டேப்லெட் வாங்கிக்கலாம் சரிங்களா ஏன்னா ரெண்டு நாள் உங்களுக்கு தொந்தரவு இருக்கு அதனால் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்லது இப்போ பார்த்தீங்கனா பீவர் வருது அடிக்கடி நிறைய ஸ்பெரட் ஆகுது அதனால் ஒரு டூ டேஸ் இருக்கு பீவர் இருக்கு டேப்லெட் ஏதாவது போட்டிங்களா காய்ச்சல் மாத்திரை அந்த மாதிரி காய்ச்சல் மாத்திரை ஏதாவது போட்டிங்களா இப்போ ரெண்டு நாள் காய்ச்சல் சளி இருக்குறதுக்காக போட்டும் சரி ஆகலைங்களா சரிங்க அப்போ வந்து போட்டும் சரி ஆகலைங்கும் போது உங்களுக்கு அந்த ரத்தத்தில் ஏதாவது கிருமி இருக்கும் அதனால் நீங்கள் ரத்த பரிசோதனை பண்ணி பார்க்கணும்ங்க அந்த பரிசோதனை பண்ணுன ரிப்போர்ட்டை கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுக்கணும் டாக்டர் பார்த்துட்டு அதில் ரத்தத்தில் என்ன கிருமி இருக்கு அப்படிங்குறதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டாக்டர் மெடிசின் எழுதி கொடுப்பாங்க சரிங்களா ரெண்டு நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்கு அப்படினா கம்பள்சரி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்க்கணும் பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க அ அப்போ தான் வந்து வ என்ன கிருமி இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் சரிங்களா பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு டாக்டர் பார்த்துட்டு மருந்து சீட்டோட பார்மசிக்கு வாங்க சரிங்க நன்றி ஓகே